சட்டத்தின் ஆட்சி என்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எங்கே கொண்டு வந்தாங்கன்னு எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்கன்னால் இங்கிலாந்து நாட்டில்தான் கொண்டு வந்தாங்க அங்கேதான் சட்டத்தின் ஆட்சியை ஃபாலோ பண்ணுறாங்க இன்னு வரையுமே தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி வந்து இருக்குது அதுவும் நடைமுறையில்தான் இருக்குது சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது அரசியல் அமைப்பில் பிரிவு வந்து பன்னெண்டில் சொல்லி இருக்கிறாங்க சட்டத்தில் ஆட்சி சட்டத்துபடிதான் ஆட்சி நடக்கணும் அரசியல் அமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அதை ரிலே அதற்கு சம்பந்தப்பட்டுதான் ஆட்சி நடக்கணும் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க மனித உரிமை ஆணையம் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் எப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் மனித உரிமை ஆணையம் தமிழ் நாட்டில் கொண்டு வந்துவிட்டாங்க அது இப்போ வந்து உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அந்த மனித உரிமை ஆணையத்தை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம குடியரசு தலைவரை மனித உரிமை ஆணையத்தில் நியமிக்கிறாங்க மாநிலத்தில் ஆளுநரை நியமிப்பாங்க மத்தியில் வந்து குடியரசு தலைவரை நியமிப் நியமிப்பார் சரிங்களா அக்டோபர் பன்னெண்டு அன்றைக்கி மனித ஆணையம் ஆணையம் அது இருக்குது டிசம்பர் பத்து வந்து மனித உரிமை ஆணையம் ஐநா கொண்டாடுது ஐநா வந்து மனித உரிமை ஆணையத்தை டிசம்பர் பத்து அன்றைக்கி கொண்டாடுது நம்ம தமிழ்நாடு வந்து அக்டோபர் பன்னெண்டை வந்து மனித உரிமை ஆணையமாக கொண்டாடி கொண்டாடிகிட்ருக்குது அரசியல் அமைப்பு அப்படின்னா ஒரு நாடு எப்படி செயல்படணும் அப்படின்னு நெறிமுறை கோட்பாடு எல்லாம் அந்த அரசியல் அமைப்பில் இருக்கும் நம்ம அரசியல் அமைப்பில் வந்து பல்வேறு நாட்டிலருந்து ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு நம்மளுக்கு தேவையானதை அதை எடுத்து தொகுத்து அரசியல் அமைப்பில் தந்திருக்குறாங்க இதில் முகவரைன்னு ஒன்று இருக்குது அரசியல் அமைப்பில் அந்த முகவரைதான் மிக முக்கியமானது இறையாண்மை சமதர்மம் சமய சார்ப சார்பற்ற தன்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வகைப்படுத்தியிருக்குறாங்க நம்ம அரசியல் அமைப்பில்